ஆ ஹலோ சொல்லுங்கம்மா ஆ வணக்கம் சொல்லுங்க ஆ ஓகே ஓகே ஓகே ஆ ஆமாங்கம்மா குவாலிட்டியாகதானேம்மா வேணும் எவ்வளோ வேணும்னு சொல்லுங்க எடுத்துக்கலாங்கம்மா கம்மி விலையிலே தரோம் ஒன்றும் பிரச்சினை இல்லைங்கம்மா நீங்கள் வ வந்து ஒரு கருத்துக் கணிப்பு மாதிரி மக்கள்கிட்ட கேட்டுகிட்டுக்கூட நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன் கூட எங்கள்கிட்ட சொல்லலாம் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி தருவோம் விலை கம்மியாக எல்லாமே இருக்கும் ஒரு சுடிதாரெலாம் இரநூறு முன்னுாறு ரூபாதான் வரும் அருமையாக இருக்கும் துணி ஓகே நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க உங்கள் கம்மி விலையில நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு கண்டிப்பாக முடியுங்கம்மா ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ்க்குள்ளார நாங்கள் அமுச்சிட்றோம் நீங்கள் கடையோட அட்ரஸ்ஸையும் கொடுங்க எவ்வளோ வேணும்னு சொல்லுங்க அம் பசங்களுக்கெலாம் வேணுமாங்கம்மா சரி ஓகே ஓகேங்கமா எடுத்துக்கலாங்கம்மா எவ்வளோ வேணும் என்னாங்கிற டீடைல்ஸ்லாம் அமுச்சி விடுங்க இதே நம்பருக்கு ஆ நான் உங்களுக்கு அமுச்சி விட்றேங்கம்மா நன்றிம்மா